யோகா பயிற்சி செய்கிறதுனால முதல் விஷயமாக நான் நேரம் பல நேரமாக எழுந்திரிக்குறேன் காலையில் அதனால என் நாள் வந்து சீக்கிரமே ஆரம்மிக்குது அதுமட்டும் இல்லாமல் என் உடலில் இருக்கற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நல்ல சீராகவும் இளமையாகவும் காணப்படுறேன் என் உடம்புல மொத்தோம் கால்லேருந்து தலைவரைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கிறந்தாட்டி நல்ல சுறுசுறுப்பாகவும் அடுத்தடுத்த வேலையும் செய்கிறேன் அதனால எனக்கு நேரம் போகிறதும் தெரியல என் நாளை ரொம்ப சரியாக பயன்படுத்தவும் முடியுது இதை யோகா பயிற்சி பண்றதை என்னோடய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் அறிவிறுக்கை செய்கிறன்